நான் வந்து இந்தியன் ஐடல் மியூசிக் ரியாலிட்டி ஷோவை வந்து அதிகம் பார்க்கமாட்டேன் ஏன்னால் வந்து எனக்கு என்னோடைய பர்ஸ்னல் ஒர்க்கே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மெடிஷன் இதில் லைனில் இருக்கிறதுனால பட் வந்து எனக்கு பிடிச்சதுனா இ இவி கேஸ் எ கேசவன் சாமின் சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க அதுக்கப்புறம் மணிரத்னம் சார் பிடிக்கும் ரகுமான் சாங் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கனா அனிருத் சாங் அவ்வளோ நல்ல அவ்வளோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்